ஹலோ அக்கா தேவி பேசுகிறேன் அக்கா ஏன் இந்த வீடு கட்டுறதுக்கு தனியாக கேட்குறேன் காசு ஆமாம்க்கா ஏதோ ஒரு அம் அஞ்சு ஒரு ஐம்பது லட்சம் வேணுங்கக்கா ஆமாம்க்கா ஏன் வீட்டுக்காரர் தான் சொந்தமாக வண்டி வச்சுருக்கேன்க்கா வண்டி வச்சுருக்கேன் அது வரும் கிட்டத்தட்ட எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாள் நாற்பதுனாயிரம் ஐம்பதுனாயிரம் வருங்கக்கா ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் இப்போ இல்லைக்கா ஏன்னா வண்டி பேரில் வச்சு தான் கேட்கலாங்குறோம் சரிக்கா ரெடி பண்ணுறேன்க்கா ரெடி பண்ணுறேன்க்கா ஆ சரி எவ்வளோ வட்டி எல்லாம் போடுவீங்க அதுக்கு ஆ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி அக்கா சேர்த்து சொல்லு அக்கா இன்னும் கம்மிக்கு மேலே வராதா வட்டி ஆ சரிக்கா அப்போ சரிக்கா பார்த்து சரிக்கா ஆ வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்க்கா வீட்டுக்காரரை கேட்டு சொல்கிறேன்க்கா ஆ